ஆ சொல்லுங்கள் ஆ குட் மார்னிங் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஒரு சவரத்துக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபாங்க அப்போ நீங்கள் சொல்கிற பதினஞ்சு சவரத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க டெஃபனட்டாக உங்க ஆதார் கார்டு வட்டி வந்து ரெண்டு பைசா வண்டி வட்டி கொடுக்குறங்க பதினஞ்சு சவரத்துக்கு சேர்த்து வந்து ஒரு இருபது இருபது இது வருங்க நீங்கள் நாளைக்கே கூட கிளம்பி வாங்க வேறு எதாவது பேங்கில் எதாவது லோன் வாங்கி இருக்கிங்களா அப்போனா அது அ முடிஞ்சுருச்சாங்க முடிஞ்சு அது லோன் முடிஞ்சுருச்சாங்க ஒரு ரெண்டு ட்டுயூவ் இருக்கா அந்த ரெண்டு ட்டுயூவு முடிச்சிடுற முடியுமா இல்லை டைம்மாகுமா

அர்ஜென்ட்டாக சரி நீங்கள் கம் இதுக்கு வந்து இருங்க கடை இது ஆஃபீஸ்க்கு வந்து இருங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு ஆதார் கார்டு பேங்க்கு புக் அப்புறோம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறோம் நட்டா ஓட்டைடி எடுத்துகிட்டு வந்து இருங்க இது போதும் ஆ பேன் கார்டு எடுத்துகிட்டு வந்து இருங்க எல்லாத்துலையும் ஜெராக்ஸ் உங்க ஹஸ்பண்டு தான் மேம் வரணும் எல்லாத்துலையும் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து இருங்க மூணு செட் எடுத்துகிட்டு வந்து இருங்க ஆ ஆமாம் அவருதும் வேணும் ஆஃபீஸ் எங்கருக்குனு தெரியுமாங்க தோ இங்கே உளுந்தூர்பேட்டை ஆ ஆ ஆ ஆ அங்கே வந்து இருங்க